நாங்கள் எல்லாம் ஊட்டிக்கு போயிருந்தோம் வண்டியில் வண்டியில் போறக்குள்ள ஊட்டி மலைகள்லெலாம் அழகா இருந்துச்சு நல்லா ப பக்கத்திலையே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஜில்லு ஜில்லுன்ட்டு ஒரு இது தோட்டமும் அந்த பூக்கள் பூத்து இருக்கிறதும் அழகா இருந்துச்சு ரொம்ப தூரம் பயணம் பண்ணுற மாதிரி தோணுச்சு அது அழகுக்கும் அந்த மலை அழகுளுக்கும் ரொம்ப பயணம் தூரமாக பண்ணணும் அழகான இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கணும் போல தெரிஞ்சிச்சு அதான்ன எனக்காக அழகான பயணம் இதுமாதிரி தெ பயணம் எனக்கு